ஹலோ வணக்கம் சார் டைம் எப்படி மேரேஜ்ஜி ஃபிக்ஸ்டு மேரேஜி டெக்ரேஷன்லேருந்து ஃபார் ஈவன் ஃபுட்டு ஃபுட் ப்ராடக்ட் வரைலையும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சார் ம் ம் கேமரா கேமரா ஓகே

சார் ரேட்டு சார் ஓகே சார் ஆ டீஜேலாம் வே வேணும்ங்க சார்

ஓகே சார் தேங்க் யூ சார்